பார்த்தீங்கன்னா நான் சமைக்கபோது வந்து இப்போ வந்து ஒரு டீ போட்றேன் அப்படினாக்கா வந்து உப்பு பேஷண்ட்டுங்களாக இருக்கிறாங்க சுகர் பேஷண்ட்டும் வருவாங்கள் அவங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக போட்டு டீ போட்டு கொடுப்பேன் குழந்தைங்கா இருந்துச்சுங்கள்னாக்கா அவங்களுக்கு வந்து காபி வேணுமா டீ வேணுமா எது வேணுமா அதை குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டு கொடுத்துருவேன் சமைக்கும்போது பார்த்தாக்கா வந்து சின்ன பிள்ளைங்க சாப்படுற மாதிரி காரம் இல்லாம சமைப்பேன் அப்படியே காரம் அதிகமாயிடுச்சுனா கூட நல்லெண்ணய் ஊற்றுனா அந்த காரத்தை எடுத்துரும் அப்படியே அதிகமாக காரம் இருக்குதுனா ஒரு தேங்காய் அரசி ஊற்றுவேன் இல்லைனா ஒரு தக்காளி கூட வெட்டி போடுவேன் ஊ அதே மாதிரி உப்பும் அதிகமாயிடுச்சுனாக்கா அதில் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு கொதிக்க விடுவேன் கொதிக்க வச்சாக்கா அது கொஞ்சம் உப்பு கம்மியாக காட்டும் இப்போ பொரியல்லா செய்யும்போது அது மாரி காரலாம் அதிகமாயிடுச்சுனாக்கா தி திடீர்னு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கெளரிவிடுவேன் அப்போ அது காரத்தை உப்பு இருந்தாலும் எடுத்துடும் காரம் இருந்தாலும் எடுத்துருவோம் அப்போ பிள்ளைங்க வந்துச்சுனா பிள்ளைங்க வந்து சாப்பிடறதுக்கு அதுன்ன காரம் இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ பெரியவங்கள்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் வெச்சு செய்யலாம் பிள்ளைங்க சாப்பிடறத்துக்கு காரம் இல்லாத உப்பு இல்லாத சமைக்க சமைக்க வரும்